எங்கள் பகுதியில் பாரம்பரிய உணவுனு பார்த்தீங்கனா பிரியாணி தான் அதுவும் ஸ்பெஷல் பீஃப்தாங்க எல்லோருக்கும் பிடிச்ச சாப்பாடுங்க காலையில் ஏந்துருச்சாங்கன்னா அந்த பீஃப் இல்லைன்னா இங்கே முழிக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் மக்கள் முன்னாடியே ஃபிரெஷ்ஷாக கட் பண்ணுவாங்க நல்ல ஃபுட்டாக கொடு நல்ல மீட்டாக கொடுப்பாங்க அதனாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுவாங்க ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும் அவங்க போடுற சா அந்த மசாலா ஐட்டமெலாம் வித்தியாசமாக இருக்கும் சின்ன பசங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்றது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பீஃப் பிரியாணி தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்றது வந்து சிக்கன் சிக்கன் வந்து அவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த கவாப் சொல்கிறாங்கள அதை பசங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்ன்னு ரொம்ப அந்த என்ன சொல்வது அந்த பாக்கெட் ஐட்டம்ஸெலாம் விட ஜங்க் ஃபுட் ஃபுட்டெலாம் விட அவங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த கவாப் இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் கவாப் தாங்க எத்தினி கடை வச்சாலும் ஓடிடும் பிள்ளைங்க நச்சரிச்சாவது சாப்பிட்டுருவாங்க கவாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கவாப்பா இருக்கட்டும் பீஃப் கவாப் அவங்க ரொம்ப பிடிச்சது இந்த ஏரியாவில் ரெண்டாவது அவுங்க விரும்பி சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூப் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா சூப்புமே விரும்பி சாப்பிட்றாங்க ஸ்பெஷலாக வந்து இந்த எலும்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த வால் எலும்பு பேக் போன் எலும்பு இதில் சூப் வச்சு பசங்களுக்கும் தராங்க பெரியவர்களும் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு அந்த கொடுத்து ரொம்ப பூஸ்ட்டாக்குகிறாங்க அதுதான் இங்கே என்வின்னு பார்த்தேனா அதுதான் வெஜ்ஜுனு பார்த்தீங்கன்னா கீரை எல்லோரும் நிறையா சாப்பிட்றாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து காய்கறிகள் வந்து ஃபிரெஷ்ஷாகவே இங்கே கிடைக்குது இந்த பக்கத்தில் இருக்கிற கிரா ரொம்ப எங்களை சுற்றி இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து விற்கிற காய்கறிகள் எல்லாமே எங்களுக்கு ஃபிரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால வீக்கெண்டு வந்து நான்வெஜ்னால் டேஸில் வந்து கண்டிப்பாக எல்லோருமே இதுமாரி நல்லா ஃபிரெஷ் காய்கறியை போட்டு நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாட்டில் எந்த ஒரு இல்லை நான்வெஜ் வெஜ் எல்லாமே எங்கள் ஏரியாவில் சூப்பராக தாங்க போயிட்டு இருக்குது